நாங்கள் ஒரு ஏழெட்டு பேர் சேர்ந்துன்னு ஆத்தில் குளிக்க போனோம் ஒகேனக்கல் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதில் குளிக்க போகும் போது சரி எல்லோரும் அந்த கரையை தொடலாம்னு போட்டி போட்டுன்னு போனோம் இதில் நான் நாங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போட்டி போட்டுன்னு போனதில் சரி தண்ணி கம்மியாக இருக்குது எப்படியும் செ அந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்ட்டு நீஞ்சுன்னு போனோம் முன்னாடி நீந்தி நீய நீய நீய தண்ணி அதிகமாக வந்தது ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும்போதே எங்களால் அந்த கரையை தொட முடியுமா அப்படின்ற பயமும் எங்களுக்கு ஏற்பட்டது அப்போது பார்த்தா தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்போயும் அடிச்சுன்னு போயிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவில் போய் நிச்சோம் ஒரு இடுப்பளவு தண்ணி வந்தது அதிலேருந்து அப்படியே மெள்ள வந்து கரை ஓரம் வந்து சேர்ந்துட்டோம் திருப்பினா அக்கரைக்கு நாங்கள் போனோம் அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பயத்தில் ஏற்கனவே நம்பளை அடிச்சுன்னு போயிருச்சே நம்ப எப்பிடறா அந்த பக்கத்தில் திரும்பி போவது அப்படின்னு பயப்புட பயத்தில் இருந்தோம் ஆனால் நம்ப நண்பன் ஒருத்தன் சொன்னான் இப்படி போனால் இப்போ போக முடியாது நம்ப வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னா இன்னும் ஒரு ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு தொலைவாக போய் குதிச்சிங்கனா தான் இந்த இடத்துக்கு வந்து சேருவோம் அப்படின்னு இன்னும் தொலைவாக போய் நாங்கள் வேறு இடத்த குதித்தோம் அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம்